சொல்லுங்கள் மேடம் ஆமாங்க மேம் ஆ ஸோ இருக்குது மேம் ஹட்ஸன் நெய் இருக்குது ஜீஆர்பி நெய் இருக்குது உதயா இருக்குது உங்களுக்கு ஹட்ஸன் தான் வேணுங்களா சரி மேம் ஆ ஆறநூறுபாங்க மேம் ஆ ஆறநூறுபா மேம் ஆமாங்க மேம் அப்படிலாம் இல்லைங்க மேம் நீங்கள் நேராக வந்து வாங்கணும் டெலிவரி பண்ணணுனால் எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகுங்க பரவாயில்லைங்களா சரிங்க மேம் ஆ ஆ என்ன இது ஒரு ஆறநூறுபா அது போக சார்ஜ்லாம் சேர்த்தா ஒரு ஆறநூத்தம்பதுரூபா ஆகுங்க மேம் டெலிவரி சார்ஜோடு சரிங்க மேம் ஆ அட்ரஸ் அட்ரஸ்ஸு சொல்லுங்கள் மேம்

இதோ ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷங்க மேம் ஆ ஒரு நிமிஷம் இருங்கள் ஆ சொல்லுங்கள் மேம் நம்பர் பதினஞ்சு மாதா கோயில் தெரு

ஆ சொல்லுங்கள் மேம் அடுத்தது ஆ ஆ சரிங்க மேம் சரிங்க மேம் ஆ சரிங்க மேம் நாங்கள் அனுப்பிச்சி விட்டுறோங்க ஆ சரிங்க மேம் ஆறநூத்தி ஐம்பது ரூபா அனுப்பிச்சிவுட்ருங்க மேம் இன்னோம் இது ஒரு ரெண்டு மூணு மூணு நாலு மணி நேரத்தில் வந்துடும் மேம் ஆ பைசா சரிங்க மேம் சரிங்க மேம் தேங்க் யூ மேம் ம்